சார் வணக்கம் சுகி ஃபுட் டெலிவெரி ஆஃபிஸுங்களா சார் என்னென்னா நாங்கள் உங்களுக்கு வந்து காலையிலேயே சாப்பாடுக்காக போட்டிருந்தோம் சார் அதுக்கு அமௌண்ட்டு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூன்றுரூபா வந்து பே பண்ணியிருந்தோம் ஆனால் பே பண்ணி அந்த அமௌண்ட்டு வந்து எங்கள் சைடில் வந்து கட்டாகிருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து போகலை அப்படின்னு காட்டுது ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறிங்களா அப்படி எங்கள் தரப்புலேயா இல்லை உங்கள் சைடில் எதுவும் மிஸ்டேக்காங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏன்னால் எங்களுக்கு அனேகமாக இது நெட்ஒர்க் பிரச்சினையா தான் இருக்கும் நினைக்கிறேன் இது எப்படி பண்ணுறதுன் தெரியல நாங்கள் ஃபுட்டு வேறு ஆர்ட்ரு போட்டுவிட்டோம் ஃபுட்டும் வந்துகிட்ருக்குது இப்போ இது என்ன பண்ணுறதுன் தெரியலிங்களே எங்கள் சைடில் ஆனால் பணம் கட்டியிருக்கு அது கட்டி முடிச்சுருக்குறோம் எங்கள் சைடில் கட்டாகிருக்குது பணமும் கூட ஸோ உங்கள் தரப்பில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும் இல்லை நீங்கள் எதுவும் உங்கள் பேமண்ட் வந்துடுச்சுங்களா இல்லை இந்த வெப்பில் எதுவும் தப்பாக காட்டுதுங்களானு கொஞ்சம் பார்த்து சொல்கிறிங்களா சார் தேங்க் யூ சார்